தமிழ்நாட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளி மக்களுக்கு கேம்ஸில் கொடுக்குற கன்ஸஷன் பற்றி இந்த இதில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்துவிட்டு பிஸிக்கலி ச அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து பா போட்டிகளில் பங்கு பெறுறத்துக்கு வந்துவிட்டு போக்குவரத்து வசதிகள் அதுப்போன்று மிகவும் அதாவது எப்படி ஆக்சஸபுலாக இருக்கணும் அதுக்காக அவங்க வந்துவிட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அதனால் போட்டி நடக்கும் இடம் மற்றும் அது அந்த இடத்தில் வந்துட்டு அவங்க போயிவிட்டு வர்றதுக்கு ஏதுவாக இருக்கிற ரேம்ப்பு ஸ் ஸ்பெஷலாக அவங்க உட்கார்றத்துக்காக இருக்கை மற்றும் ரெஸ்ட் ரூம்ஸ் அதெல்லாம் வந்துவிட்டு அவங்களுக்குன்னு தனியாக கம்ஃபர்ட்டபுளாக இருக்கணும் அப்போ வந்துட்டு அப்புறம் நம்ம தமிழ்நாடு வந்துவிட்டு மாற்றுத்திறனாளிகளாக ஃபினான்சியலாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது வேரியஸ் ஸ்கீம்ஸு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க இதெல்லாம் என்னென்று பார்த்துட்டு அவங்க கரெக்டாக அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்டோட பண்ணுவாங்க அப்புறம் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறத்துக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க அதாவது விஷு காது கேட்காதவர்கள் வாய்ப்பேச முடியாதவர்கள் அப்புறம் எலும்பு முறிவு ஏற்பட்டவர்கள் என தனித்தனியாக பிரித்து அதாவது அந்தந்த பிரிவில் அவங்களை விளையாட வைப்பார்கள் இதில் வந்து அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு